வீட்டு மனை புரோக்கருங்களா நீங்கள் ஆ தம்பிக்கு ஒரு ரீசண்ட்டாக ஒரு மனைக்கட்டு வாங்கணும் ஆ அது வந்து எவ்வளவு ரூபாயில் இருக்கும் அடி என்ன வெலை ஒரு பிளாட்டு என்ன வெலை அப்படி சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ மெயினில் வேணும் தம்பி ஏன்னா ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு எல்லாம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்கப்பா பரவாயில்லை காசு கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் நம்ம வீடு கட்டி கொஞ்சம் தாராளமாக புழக்கத்துக்கெல்லாம் எடம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆ ரெண்டாவது தண்ணிலாம் இருக்கக்கூடாது மழை நேரத்தில் தண்ணிலாம் அங்கே நிற்கக்கூடாது அது மேடு பகுதியாகவே இருக்கணும் பள்ளம் பகுதிலாம் வேண்டியிதில்ல ஆ தண்ணிலாம் தண்ணி வசதிலாம் குடிக்கிற தண்ணி பக்கத்திலயே இருக்கிறாப்புல வேணும் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலும் பக்கமாக இருக்குணும் நமக்கு அது ஸ்கூலும் பசங்கள் போய் வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் பஸ் வசதியும் இருக்கணும் எல்லாம் கொஞ்சம் அங்கே பக்கம் பக்கமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்தமாதிரி பாருங்கள் ஆ சரிங்கப்பா சரிப்பா ஆ சரிப்பா ம் ம்

சரிப்பா சரிப்பா ஆ சரிப்பா சரி இப்போ நான் நேரடியாகவும் வந்து என்னனு பார்த்து முடிச்சுக்கிறோம்பா நான் அடுத்த அடுத்த வீக்கில் வரேன்பா இதோ பையன் ஊருலேருந்து வந்த பிறகு ஆ ஆ சரிப்பா தேங்க்யூப்பா